எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் என்னோடய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் விஜயை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவரோட நடிப்பு அப்புறம் வந்து அவரோடய சண்டைக் காட்சிகள் அப்புறம் வந்து அவர் பேசுகிற காமெடி அப்புறம் வந்து எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே காரணம் இது இந்த காரணத்துக்காக தான் இவரை பிடிக்குதுன்னு ஒரு காரணம் தெரியாத வயசுலேருந்தே அவரை ஏதோ ஒரு விஷ்யம் வந்து அவரோடது வந்து என்னை ஈர்த்துட்டு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து விஜய் தான் அவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் அவருக்கும் பாடகி அவங்களுக்கும் மகனாக பிறந்தாங்க அவரோடய எண்ட்ரியே வந்து நாளைய தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு அறிமுகம் ஆன ஒடனே அவரோடய முகத்தை வச்சு அவரோடய பாடி பாடி உடம்ப வச்சும் அப்போது இருந்த விகடன்கிற பத்திரிக்கை வந்து அவரை தவறா எழுதுறாங்க அதாவது தகர டப்பா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எழுதுகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தளபதியோடய எண்ட்ரி வந்து இப்போ வந்து அவர் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கார்னால் இது வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாது அவர் எப்படி இந்த நிலமைக்கு வந்தாருனால் அவரோடய ரொம்ப கடினமான முயற்சியால் தான் எடுத்த எல்லா படத்துலேயும் வந்து அவரோடய இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகி இன்கிரீஸ் ஆகி இப்போது வந்து ஒரு பெரிய யுனிவர்சே அவருக்காக ஃபேன்ஸ் வந்து அதிக இந்திய தமிழ்நாட்டிலயும் அதிக அதிக ஃபேன்ஸ் உள்ள ஒரு ஹீரோன்னால் அது வந்து விஜய் தான் இப்பதைக்கி அவர் வந்து இப்போ மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வேறு கட்சி இல்லை ஒரு இயக்கத்தை வேறு ஆரம்பித்து இருக்காப்ல அந்த இயக்கம் எப்படியாப்பட்ட இயக்கம்னா நகர்ப்புற அப்றம் கிராமப்புற இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி அந்த இயக்கம் அவர் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு சம்பளத்தை அந்த காசை வச்சுக்கிட்டு உல்லாசமாக இருக்கலாம் இருந்தாலும் தன்னை வளர்த்துவுட்ட இந்த தமிழ்நாட்டுக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் வரபோகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது இருந்தாலும் வந்தால் நல்லா தான் இருக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அவரை அவரை பிடிக்காதவங்க அவரை என்ன வேணாலும் ஹேட்டர்சு ஒருத்தங்க வந்து வளரான்னால் அவனுக்கு வந்து கொறை சொல்கிறதுக்கு இந்த உலகம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்தக் குறைகள்லாம் அவர் காதில் கூட வாங்கிக்காமல் அந்த நம்ம இன்னும் செழிப்பாக வரதுக்கு அதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணுறாப்ல அதனாலேயே எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோ சின்ன வயசில் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போன ஒரு படம்ன்னால் அது வந்து சிவகாசி அதில் அண்ணன் தங்கச்சி ஓட பாசத்தை பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க சூப்பரான படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ன்னால் அது தான் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச படம்ன்னால் தெறி அப்றம் அட்லி ஓட இயக்கத்தில் வந்து மூணு படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெர்சல்லு பிகில் சாரி ரெண்டு படம் தானா ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படந்தான் அப்றம் அட்லியோடய படத்தில் ராஜா ராணின்னு சொல்லிட்டு ஒரு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் ஹீரோ வந்து விஜய் கிடையாது ஆர்யா அந்த படத்தில் விஜய் நடித்திருந்தாலும் சூப்பரா இருந்திருக்கும் எனக்கு அவரோட விஜய் ஓட ஆக்டிங் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நடிப்பு மாதிரியே தெரியாது ஒரு இயற்கையான இயற்கையாக நேச்சுரலான ஆக்டிங்கை அவரு வெளிப்படுத்துவா ஒரு அழுகிற சீனாக இருந்தால் கூட கண்ணீர் துளிகள் வந்து ரியலாகவே வரும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஆக்டரு அவரு அப்றம் விஜயை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்ன்னு வைங்க கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்கறன்குறாரு நீ உன் குடும்பத்தை காப்பாற்றலாம் குடும்பத்தையும் இன்னொரு ஆளை எக்ஸ்ட்ரா நீ காப்பாற்றலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கொடுக்கிறார்ன்னு வைங்க இந்த உலகம் அழியறப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இரண்டாவதாக நான் கை கொடுத்து காப்பாத்துகிற ஒரே ஆளு விஜய்யாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு விஜய் மேலே ஒரு அளவு கடந்த இல்லை வெறித்தனமான ரசிகனாக இருக்கேன் அவர் மேல் என்னோடய ஆம்பிஷனே வந்து எப்படியாச்சும் சென்னை போயி அவரை எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்து கை கொடுத்து உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகனாக இருக்கேன் அப்படின்னு அவர்ட்ட போய் கத்தி சொல்லணும் அப்படி தான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சொல்லில் அடங்காத ஒரு வார்த்தை அவர் மேல் எனக்கு இருக்கிறது வந்து ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருந்தாலும் இருந்தாலும் அவரு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்மளால் அவர் கிட்ட கூட நெருங்க முடியாது அந்தளவுக்கு செக்யூரிட்டிலாம் பலமாக இருக்குது ஒரு ஒரு என்னது இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நிலக்க நெய்வேலி சுரங்கத்துக்கு சுரங்கத்தில் எதோ ஷூட்டிங் அப்போது வந்தாப்ல வந்தப்போ அவரை பார்க்குறதுக்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க அவரை அவங்கள எல்லாரையுமே அவரால் பார்க்கவும் முடியல அவரை பார்க்க போன பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்தவங்களில் நானும் ஒருத்தன் அவரோடய வளர்ச்சிங்கிறது வந்து இப்போ யாராலேயுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியாகருக்கு இப்போ லோகேஷ் கனகராஜோடய இன்னொரு லியோன்கிற படத்தில் வேறு இணைஞ்சிருக்காப்ல லோகேஷ் கனகராஜ் தனக்கான ஆல்ரெடி மாஸ்டர் படத்தில் விஜய் கூட சேர்ந்து பணி புரிஞ்சிருக்காப்ல அந்தப் படத்தில் அவரோடய டெடிக்கேஷனை அவர் காட்டிட்டாப்ல அதுக்கு அடுத்தது விக்ரம்ன்னு இன்னொரு படம் கமலஹாசனை வச்சு இயக்கி ஒரு மாஃபியா கும்பல் எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ஒரு தத்ரூபமான காட்சிகள வச்சு நமக்கு எல்லாத்தையும் காட்டி நிரூபிச்சிட்டாப்ல அந்த இடத்துல வந்து லியோன்கிற கேரக்டரில் இப்போ எல்சியு யுனிவர்ஸில் இப்போ லியோ படத்தையும் இணைச்சி அந்த படத்தில் வந்து லியோ தான் அதாவது விஜய் தான் வந்து அந்த மாஃபியாவோடய கிங்காக இருக்கிற மாதிரி காட்சிகள அமைச்சிருக்காப்ல அந்த படத்துக்கான வ வரவேற்புங்கிறது வந்து கணக்கில் அடங்காத அளவுக்கு இருக்குது இப்போது வந்தால் கூட அந்த படம் வந்து ஐந்நூறு கோடி அசால்ட்டாக அடிக்குங்கிறது வந்து நிறைய அறிஞர்கள் நிறைய அந்த பேர் என்ன சினி சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுது அதாவது ஐந்நூறு கோடி பிளாக்பஸ்ட்ரு ஆல்ரெடி அந்தப் படம் வரதுக்கு முன்னாடியே பிளாக்பஸ்டர் அந்தப் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்தப் படத்தோடய எதிர்பார்ப்பு இருக்குது அந்தப் படத்துக்கு வந்து தளபதிக்குக் கொடுக்கப்பட்டுள்ள சம்பளம் மட்டுமே நூற்றி ஐம்பது கோடி அந்தப் படத்தோடய மொத்த செலவு வந்து அறுநூறு கோடியோ எவ்வளவோ கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இது டுவல்த்தில் ஒரு பொண்ணு அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பு எடுத்திருக்குது நந்தினி நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பு எடுத்ததுனால் தளபதி அவங்களுக்கு வந்து வைர நெக்லஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு ஐயோ இல்லல்லை எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துலேயும் ரொம்ப டுவெலத்தில் நிறைய மதிப்பெண் எடுத்த பசங்களுக்கு வந்து என்னது காசோலையாகவும் அதாவது பணமாகவும் அப்றம் வந்து அவங்க ஃபேமிலியாக வந்து விஜயை பார்த்துட்டு ஒரு செல் ஃபோட்டோ எடுத்துட்டு போகிற மாதிரியும் ரெடி பண்ணி பதினோரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடத்தி அந்த பதினோரு மணி நேரமும் கீழே உக்காராம நின்று கிட்டே எல்லோருக்கும் பரிசுகளையும் ஃபோட்டோக்களையும் எடுத்துக் கொடுத்து அனுப்பி வச்சாப்ல அவருக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை இருந்தாலும் அவரு வந்து ஒரு சமூக நல்ல சமூக நலத்தோடு இதெல்லாம் செய்கிறாரு ஒரு தடவை என்னது என்னது வாக்களிக்க போகிறப்ப கூட பெட்ரோல் விலைய கண்டித்து சைக்கிளில் போனாப்ல சைக்கிளில் சைக்கிள்லேயே அவர் வீட்லேருந்து ஓட்டு போடுற இடத்துக்கு சைக்கிள்லேயே வந்தார் அதுக்காக அவருகிட்ட வண்டி இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக் கூடாது அவர் வந்து அந்த பெட்ரோல் விலைய கண்டித்து அவர் அந்த மாதிரி நடந்து போனார் சைக்கிள்லேயே போனாப்ல இதெல்லாம் வந்து யாராலேயுமே தவிர்க்க முடியாத ஒரு செயல் அப்புறம் வந்து இப்போ என்னது நீட்டுக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டுல்லை அந்த பொண்ணுக்காகவும் அவரு இரவில் வந்து நேரிலேயே அவங்க ஃபேமிலிக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாப்ல இப்போ என்னது கலைஞர் இறந்தது இறந்த அன்றைக்கி அப்புறம் ஜெயலலிதா இறந்த அன்றைக்கி நேரிலியே போய் அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தாப்ல அது மாதிரி விஜய்யோடய ஒவ்வொரு நிகழ்வுமே எனக்கு கண்ணுக்குள்ளயே இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோடய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அவரு ஒவ்வொரு ஃபங்ஷன் போகும் போதும் எனக்கு என்னமோ அவரோட வயது குறயாம குறஞ்சி கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லோருக்கும் வயதுங்குறது வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் விஜய்க்கு மட்டுமே வயதுங்குறது வந்து குறஞ்சிகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோன்னால் அது விஜய் மட்டுந்தான் இப்போ இல்லை நான் சாகிற வரைக்குமே எனக்கு ஒரு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்னா அது விஜய்க்கு மட்டுந்தான் அவரு வந்து ஒரு ஹீரோவாங்கிற இடத்துல வச்சு பார்க்க முடில நம்மளோடய சகோதரர் அது மாதிரி வச்சு தான் நினைக்கத் தோணுது அந்த அளவுக்கு வந்து காரணம் இல்லாமையே நம்ம மனசை கவர்ந்துட்டார்